நான் வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றுறவன் எங்கள் குடும்பத்தில் வந்து ரம்ஜான் பக்ரீத் அப்படி பண்டிகை வந்துச்சினால் க காலையில் வந்து ஒரு இனிப்பு வகை எதாவது செஞ்சு வைப்பாங்க தொழுகைக்கு போய்விட்டு அப்புறம் வந்துடுவோம் அப்புறம் எதாவது ஒரு இனிப்பு வகை இருக்கும் அதுக்கப்பறமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதாவது சப்பாத்தி வகைகளோ தோசை வகைகள் எதாவது ஈரல் அதுமாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா மதியம் வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் ரைத்தா ரைத்தா அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ஃப்ரை அப்படி எதாவது இருக்கும் அப்புறம் நைட் வந்து நார்மல் சப்பாத்தி தோசை அப்புறம் எதாவது நான்வெஜ் வகைகள் இருக்கும் இது வந்து பண்டிகை டைமில் நடக்கிறதுதான் அப்புறம் ரம்ஜான் டைமில் நோன்பு டைமில் நோன்பு கஞ்சி இது ஸ்வீட்டு சமோசா நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் வந்து கறி போண்டா அதலாம் வந்து இருக்கிறது வழக்கம் அது நோன்பு டைம் முப்பது நாளில் காலையிலேயும் நோன்பு ஃப்ரூட்ஸு நுங்கு அதை மாதிரி ஜூஸு நிறையா உணவு பொருட்கள் இருக்கும்